ஆ சொல்லுங்கள் ஆ ஆமாம் சொல்லுங்கள் ஆமாம் நான் தான் பேசுகிறேன் சொல்லுங்கள் சரிங்க நீங்கள் எந்த ஊர்லருந்து பேசுகிறீங்க சரிங்க ஒரு வாரமாக வந்துட்டு பல் வலி இருக்குதுங்களா சரிங்க மேல் பல்லுங்களா கீழ் பல்லுங்களா மேல் பல்லில் அந்த எகர்ல வலிக்கிதுங்களா சரிங்க வேறு என்ன பல் கூசுகிறது அந்த மாதிரி ஏதாச்சும்

சரிங்க

சூடாக ஏதாச்சும் சாப்புடுறீங்களா ரெம்ப கோல்டாக கோல்டாக சாப்பிட்டாலும் அந்த மாதிரி தான் ஆகும் வேறு இந்த பிரஷ் பண்ணும் போது டீத்லருந்து பிளட் வர மாதிரி அந்த மாதிரி ஏதாச்சும் சரிங்க நீங்கள் என்ன பண்ணுங்கள் நீங்கள் டேரெக்ட்டாக வந்துடுரீங்களா கிளினிக்கு வந்துடுரீங்களா ஆமாம் அது நேரில் என்னென்று பார்த்தா தான் தெரியும்ங்க ஹாஸ்பிட்டல் அட்ரெஸ் சொல்கிறேன் நோட் பண்ணிக்கோங்க ஆ டூ பை த்ரீ டபிள் எயிட் விவேகானந்தா ஸ்ட்ரீட் நியர் டு வெட்டினரி ஹாஸ்பிட்டல் சோலாப்புதூர் இல்லை இல்லை கொஞ்சம் உள்ளே போய்ட்டோம் அது கொஞ்சம் ஆல்ட்ரேஷன் ஒர்க் போய்ட்டு இருக்கனங்காட்டி இப்போ கொஞ்சம் உள்ளே போய்ட்டோம் டேப்லெட் எதுவும் வேணாம்ங்க நாங்கள் வந்துவிட்டு இங்கே வந்திங்கன்னா உங்களுக்கு ஜெல் மாதிரி கொடுப்போம் ஃபர்ஸ்ட் அந்த எனாமல்லாம் ஃபுல்லாக செக் பண்ணனும் பிளஸ்ஸு ஃபுல்லாக வந்துட்டு நீங்கள் சாப்புடுறதுல மேலே ஏதாச்சும் ஒட்டிருந்துச்சுன்னா அது ஃபுல்லாக நாங்கள் கிளீன் பண்ணி விடுவோம் ஆ ஆ அது நேரில் வந்தா தான் என்ன ஏதுன்னு பார்க்க முடியும்ங்க

நீங்கள் எப்படி அது யாராவது டாக்டர் கன்செல்ட் பண்ணி வாங்குனீங்களா இல்லை மெடிக்கலில் நீங்களாக போய் வாங்கிட்டிங்களா சரி நீங்கள் என்ன பண்ணுங்கள் அந்த டேப்லெட்டும் கொண்டு வாங்க நான் என்னென்னு பார்க்கறேன் சரி நீங்கள் நேரில் வாங்க ஆ நம்ம வந்துவிட்டு மார்னிங் நைன் டு டுவெல் இருப்போம் அப்புறம் லன்ச்சு முடிச்சிவிட்டு டூ ஒ கிளாக் வந்தோம்ன்னா ஈவ்னிங் ஃபைவ் வரையும் இருப்போம் நீங்கள் அங்கே வந்து தெரிலனா கூட முன்னாடி கேட்டிங்கன்னா சொல்லுவாங்க ஆ ஓகே வாங்க கால் பண்ணுங்கள் ஓகே